இது மாரி திருப்பதி கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அங்கே வந்து போகும் போது ஆதார் கார்டு அதே போல் எடுத்துகிட்டு போகணும் திங்க்ஸ்ஸு அதெலாம் எடுத்துகிட்டு போகணும் அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து லட்டு தருவாங்க அங்கே வந்து நிறையா மக்கள் தொகை வந்து அதிகமாக வருவாங்க அங்கே வந்து ரொம்பவும் மக்கள் தொகை அதிகமாக வரதால் அங்கே வந்து அதிகமாக பணம் காசு எல்லாம் இருக்கும் அதனால் அங்கே வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் அதிகமாக இருக்கும் அங்கே பார்க்க வந்து நிறைய இடம் அப்புறம் குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கடுத்து இந்த காரு ரிமோட் கண்ட்ரோல் காரு ஜேசிபி ட்ராக்டர் அதுக்கடுத்து நிறைய வித்தியாச வித்தியாசமாக திங்க்ஸ்ஸு நல்லா இதெல்லாம் விற்குவாங்க அங்கே அப்புறம் வந்து கீசெயின் அடுத்து ட்ரெஸ் அதுக்கடுத்து இந்த குங்குமம் சந்தனம் அங்கேலாம் ரொம்ப முக் ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு அன்னதானம் வந்து மூணு வேளை தருவாங்க சாம்பார் ரசம் அப்பளம் வடை அதேபோல் தயிர்சாதம் மதியம் அதேபோல் தருவாங்க அதுக்கப்புறமே நல்ல டீ அதேபோல்லாம் தருவாங்க அப்புறம் வந்து நைட்டில் நல்ல இடம்லாம் இருக்கும் நைட்டில் தங்கிறத்துக்கு நல்ல சேஃபான இடமா இருக்கும் அப்புறம் வந்து அங்கே ஏறும் போது நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸ் அழகாக இருக்கும் பஸ்லாம் வளைஞ்சி வளைஞ்சி அழகழகாக போகும் அதனால் அந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நைட்டு நைட்டில் வந்து நைட்டில் லைட்லாம் எரியும் லட்டுலாம் தருவாங்க அப்புறம் வந்து அந்த காரு போகிற இடம்லாம் நல்லாயிருக்கும் பார்க்கிங் பண்ணுற இடம்லாம் நல்லாயிருக்கும் கோவில் மொத்தமாக க்ளீனாக இருக்கும் கோவில்ல செருப்புலாம் போட்டுன்னு போக கூடாது போலீஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அங்கே யாராலேயும் திருடவே முடியாது ரொம்ப நிறைய மக்கள் தொகை இருப்பாங்க அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அங்கே அதனால் அங்கே யாரையும் தொலைச்சிட முடியாது தொலைச்சா தேடுறது ரொம்ப கஷ்டம்